நான் ரெண்டு நாள்க்கு முன்னாடி ஐஸ்க்ரீம் சாப்பிடேங்க அதனால் வந்து த்ரோட்டு ரொம்ப பெயினாக இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு பேசவே முடியல சில நேரம் நம்ப ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்டின்னு சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் டாக்டர் செக் பண்ணும் போது டாக்ரு என்ன சொன்னார் இந்த மாதிரி டேப்லெட்டெல்லாம் ஒரு சிலதுலாம் கொடுத்தாரு டானிக்லாம் கொடுத்தாரு ஆனால் அதெலாம் போட்டும் ஒன்றும் வேலைக்கு ஆகல சரி நம்ம என் பாட்டி வீட்டில் எங்கள் பாட்டிலாம் வந்து வைத்தியம் சொல்லுவாங்க சரி நம்ப அதை கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஏன் பாட்டி சொன்னாங்க அப்படி குரல் குரல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கு இல்லை ரொம்ப அப்படி கரகரப்பாக இருக்கு அப்படின்னா பாலில் வந்து பாலை நல்லா கொ காயவச்சி அந்த பாலில் வந்து மஞ்சள் போட்டு குடி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கப்புறம் வந்து காலையில எந்திரிச்சோனே வெது வெதுப்பான தண்ணியில உப்பு போட்டு அதை நல்லா வந்து மவுத் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி அதற்கப்புறம் வந்து இன்னொரு வந்து ஒரு ஒரு சில இதெலாம் சொல்லுவாங்க காலையில எந்திரிச்சோனே ஒரு சுடு தண்ணியில தேனும் சக்கரை லெமனு இதெல்லாம் சேர்ந்து போட்டு கொதிக்க வச்சு வாய் கொப்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ப பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ப குரல வந்து டயர்ட் ஆக்காமல் ப்ளஸ்ஸு காரகப்பு இல்லாமல் நம்ப வந்து த்ரோட் இன் த்ரோட்டை வந்து நம்ப பார்த்துக்குலாம் அதற்கப்புறம் வந்து எப்படி சொல்லுறது மிளகுல வெத்தலை மிளகு இதை வச்சு நம்ப மென்னு மிழுங்குனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குரல் வந்து நல்லாவே இருக்கும் சோர்வடையாமல் இருக்கும்